நான் ஃப்ரெண்டுங்களோடு டூர் போகக்குள்ள போன இடத்துலலாம் மறக்கற முடியாதது நல்லா ஜாலியாக அந்த ப்லேஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு அதுவும் அங்கே அந்த பூங்காக்கள்லாம் நல்லா கூட்டிகிட்டு போய் இன்னும் விலங்குகள் எல்லாம் பார்த்து நல்லாயிருந்துச்சு ஃபேம்லியாக கோவிலுக்கு போகும் போனோம் அங்கே அந்த சாமி கோபுரம் இதல்லாம் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் போன வண்டியில் ட்ரெய்னில் போகக்குள்ள அந்த நீரோட்டோம் அருவி இதெல்லாம் பாக்கக்குள்ள இன்னும் இதாக இருந்தது ஃபேம்லியாக போகணுன்னு ட்ரிப்பு பயங்கரமாக நிறையா போய்ருந்தோம் கோவில் பார்க்கு பீச்சுக்கு போய்ருந்தோம் பீச்சுக்கு போன இடத்துல இன்னும் அந்த கடல் அலையோடு விளையாண்டுக்கிட்டு தம்பி நானும் ரொம்ப அடிச்சுக்கிட்டு விளாண்ட்டுக் கிடந்தோம் அப்புறம் அவ்ளோதான்